இப்போ வந்து ரேடியோவில் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இப்போ வந்து வாசிக்கின்ற மாரி இப்போ இருக்குது அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடஞ்சு இருக்குது அப்போ வந்து அந்த டைமில் பழைய அந்த காலத்துலலாம் வந்து தூர்தர்ஷன்னு எதோ ஒரு சேனல் ஒன்று இருக்கும் அந்த சேனலில் தான் மோஸ்ட்லி எல்லாம் போடுவாங்க எதாக இருந்தாலும் போடுவாங்க ஆனால் அந்த சேனல் என்ன பண்ணுவாங்க ஹிந்தில போடுவாங்க ஹிந்தி சேனல் மாரி தான் இருக்கும் வாரம் எதுனா வாரத்தில் ஒரு நாள் இந்த மாரி ஆனால் தமிழ் ப்ரோகிராம் இந்த மாரி எதுனா எதனா ஒன்று வந்து இந்த மாதிரி தமிழில் எதுனா ஒரு நாளைக்கு போடுவாங்க அவ்வளோ தான் அந்த மாதிரிதான் இருக்கும் ஹிந்தி மோஸ்ட்லி இந்தி படம்தான் ஹிந்தி சேனல் ஹிந்தி ஹிந்தி நியூஸு ஹிந்தி செய்தி தான் இந்த மாரி தான் எல்லாம் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடஞ்சதால் நமக்கு தமிழ் சேனல்களே நிறையா வந்துடுச்சி தமிழ்லேயே நியூஸ் பார்த்துக்கலாம் ரேடியோ வேணுன்னா ரேடியோ அதுலேயே பார்த்துக்கலாம் நியூஸ் பேப்பர் தமிழ் நியூஸ் பேப்பர் தனியாக அச்சடிக்கிறாங்க அது மாரி தனியாக இருக்குது தமிழ்மொழியை வந்து இந்த மாரி இதெலாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க நமக்கு தமிழ்லேயே நியூஸ் வேணுன்னா இப்போ தமிழ்லேயே கூட கேட்டுக்கலாம் இப்போ அந்த சைடில் எதாவது வட இந்தியாவில் எதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த நியூஸை வந்து நம்ம இங்கேருந்தே தமிழ்லேயே கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வசதியாக இருக்குது இப்போ அங்கே எதனா ஒரு பிரச்சனையா தண்ணி பிரச்சனை எதுனா இருந்தால் இங்கே தமிழில் நமக்கு தமிழில் இங்கே அங்கே இருக்கற நடக்கிற விஷயத்தை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் நமக்கு நியூஸாக கொடுப்பாங்க இதான் ரொம்ப தமிழ்மொழியை வந்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே தமிழ்மொழி பயன்படுது